எங்கள் பகுதியில் நிறையா தோட்டங்கள் இருக்குது அங்கே நிறையா பறவைகள் வரும் அதில் ரொம்ப பிடித்தப் பறவை வந்து மயில் கிளி மைனா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்